நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ணுற அந்த பொருள்களில் பிளாஸ்டிக் பொருளெல்லாம் யூஸ் பண்ணிட்ருக்கறோமுல்ல அந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து ரொம்ப உடம்புக்கு மோசமானது அந்த பிளாஸ்டிக் பொருளில் நம்ம மற்ற அந்த நம்ம சமைக்கிற சாமான்ன எல்லாம் போட்டு வைக்கும் போது அதோட தன்மை மாறி போகுது இப்போது சில மசாலா பொருட்களெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைச்சோம்னா அதை ஓப்பன் பண்ணும் போது பார்த்தா அந்த மசாலாவோட ஸ்மெல்லே மாறி போகுது அந்த வாசனை வேற மாதிரி இருக்குது தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு அந்த மசாலா பொருட்களை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வெச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மசாலா பொருள் அதோட தன்மைய இழந்துடுது இப்போது ஒரு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மல்லிப்பொடி அரைச்சி வெச்சுருந்தேன் நானே மல்லி வறுத்து அரைச்சி வெச்சுருந்தேன் இந்த மல்லி வறுத்து அரைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு அதே மல்லிப்பொடியை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வெச்சுருந்தேன் ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மல்லிப்பொடி மல்லி பொடியோட மணம் சுத்தமாக இல்லாமல் போய்டுச்சி ரொம்ப வந்து அது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக போச்சு அப்போது நான் மற்றத இப்போ அரைச்சி வெச்ச மல்லிப்பொடியோட மணம் இந்தளவுக்கு மாறி இருக்குது அதே மாதிரி தான் மற்ற மசாலா பொருட்கள் பருப்பு வேற சில பொருட்கள் சமையல் அறையில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் அதில் போட்டு இப்போல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வெச்சுருக்கும்போது அதோட தன்மை மாறி போகுது இப்போது நிறைய பேர் வந்து இந்த சமையல் அறையில் பிளாஸ்டிக் டப்பாவை யூஸ் பண்ணுறாங்க அதுலேயும் மெய்னாக பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவை அரைச்சி வைக்கும் போது இட்லி மாவை அரைச்சி பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வெச்சிடுறாங்க அதை ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஃப்ரிட்ஜுலேயே வெச்சு வெச்சு சாப்புடுறாங்க அந்த ஃப்ரிட்ஜில் வெச்சு சாப்புடுறதே தப்பு அதுலேயும் அந்த பிளாஸ்டிக் பொருளில் மாவை வெச்சு சாப்புடுறது எந்தளவுக்கு கெடுதலுங்கிறதை நான் என் கண்ணால் பாத்திருக்கறேன் இப்போ நான் ஒரு ரெட் கலரில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இட்லிக்கு மாவு அரைச்சதை ஊற்றி வெச்சுருந்தேன் ஊற்றி வெச்சு அடுத்த நாள் வந்து அது வெளியில் எடுத்து வெச்சு சமைக்கிறதுக்காக எடுத்து வெச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மூடியை திறந்து பாக்கிறேன் அந்த டப்பாவோட அந்த ரெட் கலர்லோட இது சாயம் வந்து அப்படியே அந்த இட்லி மாவில் படிஞ்சுருக்குது ஒரு லைட்டாக ரோஸ் கலர் மாதிரி இட்லி மாவு மேலே அது படிஞ்சுருந்துச்சி அப்போ அதை அதையும் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி இது வந்து நம்ப எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கெட்ட விஷயங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணுறதுனால இருக்குது அதனால் அந்த பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணுறத தவிர்த்துவிட்டு மற்ற அந்த சில்வர் சம்படம் இல்லைனா கண்ணாடி பாத்திரம் மெய்னாக வந்து இந்த கண்ணாடி பாத்திரத்தில் மசாலாலாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதோட தன்மையும் மாறாது இருக்கறதுலேயே ரொம்ப நல்லது கண்ணாடி பாத்திரம் தான் அதனால் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை விட்டுவிட்டு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து அந்த மசாலா பொருட்களெல்லாம் போட்டு வெச்சோம்னா அதோட தன்மையும் மாறாது நம்ம உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது ஸோ இந்த பிளாஸ்டிக் பொருளெல்லாம் விட்டுவிட்டு நம்ம கொஞ்சம் நல்ல உடம்புக்கு நல்லதா இருக்கிறதா பார்த்து போய்க்கிறது நல்லது